இப்போ கிராமப்புற விவசாயிகள் அப்படினு சொல்லிட்டு பார்த்துடோம் அப்படின்னா அவங்க விவசாயத்தில் மட்டும் அவங்களுடைய நாட்டம் இருக்கிறத தாண்டி இப்போது வந்துட்டு நம்ம இயற்கையான முறையில பாரம்பரியமாக அவங்க சில உரங்கள் வந்துட்டு தானாக தயாரிச்சிட்டுருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் அதுமாதிரியான உரங்களுக்கும் அவங்க வந்துட்டு ஒரு புது கடை நிறுவி அதை வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துகிட்டு வராங்க இது மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு கடையை நம்மனால பார்க்க முடியிறதுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்துடோம் அப்படின்னா அது வந்துட்டு விவசாயிகள் மட்டும் தான் வாங்கி பண்ணனும் அப்படிங்குறது மட்டும் இல்லாமல் தோட்டம் வச்சிருக்கவங்களும் அதை பண்ணிட்டுத்தான் இருக்காங்கள் அதனால அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லாமல் போய்ட்டு இருக்குது அதே மாதிரி கால்நடை விநியோக கடைகளும் இருந்துகிட்ருக்கு அது என்னனு நம்ம பார்த்துடோம் அப்படின்னா நம்ம கால்நடைகள் வந்து வளர்ப்புக்காக நம்ம என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படிங்குறதுக்கான தனிக்கடைகளும் நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி உழவர் சந்தையில உழவர்கள் போய்ட்டு அவங்க டேரக்டாக அவங்க போய் விக்கிறதனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிராஃபிட் வந்து அவங்களால் இயர்ன் பண்ண முடிஞ்சிட்டு இருக்குது இதுமாதிரி விவசாயிகளுக்கு வந்துட்டு நிறைய கிராமங்கள்ல நிறைய ஊக்கத்தொகை ஆகட்டும் இல்லை வந்துட்டு அவங்களுக்கு நிறையா வியாபாரங்களாகட்டும் ஆகட்டும் பெருகிட்டு வராங்காட்டி அவங்களால் ஒரு வாழ்க்கை முறையை வந்துட்டு ஒரு நிம்மதியான முறையில இப்போதான் வாழ்ந்துகிட்டு வராங்கள் அப்படிங்குறதுல சந்தோஷம் இருக்குது